நான் நருட்டோன்ற ஒரு புத்தகத்தை படித்தேன் அந்த புத்தகத்தில் வந்து நருட்டோனு ஒரு கேரக்ட்டர் இருக்கான் அவங்க அப்பா அம்மா வந்து அவனை சின்ன வயதில் பெற்றுட்டாங்க அவனை பெற்றதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அவன் வந்து ரொம்பவும் சின்ன வயதில் ஒரு ஜெரையான்ற ஒரு மாஸ்டர் தான் அவனை வளர்த்தாரு அவனை வளர்த்துட்டு வரும் போது அவன் ஊரில் எல்லாம் வந்து அவனை மதிக்க மாட்டேறாங்க அவன் உடம்புக்குள்ள ஒரு ஃபாக்ஸுன்ற ஒரு ஒரு மிருகத்தை அடைச்சு வச்சாங்க அவன் வயிற்றுக்குள்ள அதனால் வந்து அவன் மிருகனுட்டு ஊர் மக்கள் எல்லாம் அவனை ஒதுக்கியே வச்சாங்க ஆனால் அந்த ஜெரையா மாஸ்டர் மட்டும் ஒதுக்கி வைக்கலை ஏன்னால் அந்த ஜெரையா மாஸ்டர் தான் அந்த நருட்டோவோட அப்பாவை வளர்த்தது நம்ம அப்பாவை பையன் மாதிரி வளர்த்தது அதனால் வந்து ஜெரையா மாஸ்டர் வந்து இவனை பேரனாக வளர்க்குறாரு இவன் வந்து வளர்ந்துட்டு வரும் போது அவங்க ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் இவனை வந்து ரொம்பவும் ஒரு மாதிரியாக பேச ஆரமித்துட்டாங்க அதனால் இவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்தது ஆனா இதையும் அவன் ரொம்பவும் பெருசாக எடுத்துக்காமல் ரொம்ப முயற்சி எடுத்தான் ஆனால் இந்த நருட்டோ பார்த்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அவனை பார்த்து நா ரொம்ப பொறாமயும் பிடிச்சேன் நிறையாவும் கற்றுக்கிட்டேன் நருட்டோ கேரக்ட்டர் வந்து அவன் வந்து ஒரு பெரிய ஒரு ஊர் தலைவர் தான் ஆகணுன்னு அவனுக்கு ஒரு ஆசை சின்ன வயதுலருந்து யாரு கேட்டாலும் நான் பெரிய தலைவர் ஆகிடுவேன் ஆகிடுவேன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டிருந்தான் ஆனால் ஊர் மக்கள் யாரும் அவன் வந்து ரொம்ப என்க்ரேஜு அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்ல அவனை அவனை ரொம்பவும் கேவலமாக தான் பேசினாங்க அவன் கூடலாம் சேராதீங்க இந்த மாதிரி தான் பேசினாங்க ஆனாலும் அவன் வந்து பெருசாக எடுத்துக்காமல் அதுக்கான முயற்சி மட்டும் செஞ்சான் அவனை அவனை வளர்த்த ஜெரையா அப்படின்ற ஒரு அவர் வந்து கடைசி வரையும் அவனோடய அப்பா யாருன்னு அவர் வந்து அந்த பையன் கிட்ட சொல்லவே இல்லை அந்த பையனும் அது ஒரு பெருசாக எடுத்துக்காமல் கேட்கவும் இல்லை அவங்க அப்பாவை பற்றி எதுவுமே கேட்கவே இல்லை ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டான் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக படி ஏற முயற்சி பண்ணோடனே ஜெரையா வந்து அவனை நல்லா வளர்க்குறாரு வளர்த்ததுக்கப்புறம் அவர் செத்தடுராரு செத்தடுராரு அதுக்கப்புறம் அந்த ஃபாக்ஸுன்னு சொன்னேன்ல அந்த ஃபாக்ஸ் வந்து இவன் கட்டுப்படுத்த முடியாமல் அந்த ஃபாக்ஸுன்றது வந்து ஒரு ஊரை அழிக்க வரும் ஒரு நரி அது வந்து ஊரை அழி அழிக்கும் அந்த நரியை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க அப்பா வந்து இந்த நருட்டோ வயிற்றுக்குள்ள இந்த ஃபாக்ஸை அடைச்சி வச்சார் இந்த அடைச்சி வச்சது வந்து இவனை ரொம்பவும் மனது கஷ்டமாக இருந்தது எதனால் அவங்க அப்பா அடைச்சி வச்சாருன்னால் அந்த ந அந்த ஃபாக்ஸ் வந்து நம்ம பையனால் மட்டும் தான் கட்டுப்படுத்த முடியும் அந்த ஊருகிட்டருந்து நம்மளை காப்பாற்ற முடியும் அந்த ஒரே காரணத்துக்கோசரம் தான் அடைச்சி வச்சிட்டு அவன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் செத்துட்டாங்க ஆனாலும் இந்த ஊர் இந்த விஷயம் வந்து ஊர் மக்கள் யாருக்குமே தெரியாது அந்த ஜெரையான்ற ஒரு வளர்த்தாரு தெரியுமா அவருக்கு மட்டும் தான் அந்த விஷயம் தெரியும் அந்த இந்த விஷயம் ஆனால் அடைச்சு வச்சாருன்னால் அந்த ஜெரையா மாஸ்டர் வந்து நருட்டோகிட்ட சொல்லவே இல்லை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரியாளாக வந்துவிட்டான் ஊரில் இதுலேருந்து என்ன தெரிஞ்சிக்கிட்டேன்னால் கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் ரொம்ப முன்னேற முடியும் யார் எது சொன்னாலும் கேட்கக்கூடாது இதுலேருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படணும் யார் என்ன சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்கூடாது இதை பற்றி நாங்கள் நிறையா பேர் நண்பர்கள்லாம் நாங்கள் இதை பற்றி கலந்து பேசுவோம் இந்த மாதிரிலாம் வாழ்க்கை எல்லாம் கஷ்டம் இருக்கும் தான்டா அப்பா அம்மா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தான் ஃபேம்லி சுச்சுவேஷன் எல்லாம் அதை பற்றிலாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது நல்லா முன்னேறப் பார்க்கணும்